பண்டிகை காலங்களில் நாங்கள் அதிரசம் முறுக்கு மிக்ச்சரு லட்டு பாதுஷா பண்ணுவோம் ஏதாவது மிட்டாய் போடுவோம் அப்புறம் அச்சு முறுக்கு இனிப்பு அதில் காரத்தில் வந்து வடை பருப்பு வடை உளுந்து வடை அப்புறம் காராப்பூந்தி இதெல்லாம் போடுவோம் சம் சமையலில் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மீன் வறுவலெலாம் போடுவோம் பிரியாணி வெள்ளை சாப்பாடு மட்டன் குருமா வறுவல் கோழி வறுவல் அதெல்லாம் பண்ணுறோம்